இப்போது வந்து நிறைய நவீன டிராக்டர்ஸ் இருக்கு ஸோ லைக் மஹிந்திரா கம்பெனி சோனலிகா இந்தமாரி கம்பெனிஸ்ல இருந்து நிறைய டிராக்டர்ஸ் இருக்கு அதை அப்ப அது வந்து நல்லா முன்னாடி இருந்ததை விட இப்போது அட்வான்டேஜஸும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு யாருக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா வேலை கொடுக்கிறவங்களுக்கு அதாவது முதலாளிங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு அவங்க கலப்பை இந்த மாதிரில்லாம் வேலைக்கு வைக்கணும்னா வேலையாட்கள் வைச்சாங்க வேலையாட்கள் வைக்கிறதுனால அவங்க கூலி தரணும் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு ந அவங்களுக்கு சாப்பாடு போடணும் இந்தமாதிரி அவங்களுக்கு நிறைய வேலை இருந்தது ஆனா டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யிறதுக்கு ஒரே மெஷின் அந்தமாரி ஆகிடுச்சு ஆனால் இதுவே ஒரு வேலையாக இப்போது டிஸ்அட்வான்ட்டேஜ் என்னன்னா அந்த வேலையாட்களுக்கு அவங்க வந்து இப்போது வேலை இல்லை அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தமாதிரி ஒரு மெஷினே அவங்க எல்லோரோட வேலையையும் செஞ்சுருச்சு அப்படின்னா ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் போதும் அஞ்சு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு இடத்துல அஞ்சு பேர் இல்லை பத்து பேர்கிட்ட செய்ய வேண்டிய வேலையை ஒரு இடத்துல ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிட்டால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சுடுது வேலை வாய்ப்பு குறைஞ்சதுனால அங்க வந்து பசியும் பட்டினியும் கூட அதிகமாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த தொழிலை விட்டு வேற இடத்துக்கு போனாங்க இந்தமாதிரி நிறைய டிஸ்அட்வான்ட்டேஜஸும் இருக்கும் அட்வான்டேஜஸும் இருக்கு